என்னுடைய வேலைக்கு வெளியே என்னுடய பொழுதுபோக்குகள் மட்டும் ஆர்வங்கள் என்னவென்றால் இது வேலைக்கு வெளியே இந்த பொழுபோதுக்குகள் என்பது சுற்றுலாத்தலம் செல்வது மட்டும் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுவது மற்றும் அதன் ஆர்வங்கள் என்னவென்றால் கேம் விளையாடுதல் மற்றும் ஓடி பிடித்து ஆடுதல் மற்றும் மெரினா கடற்கரைக்குச் சொல்லுதல் இவை எனது வேலைக்கு வெளியே பொழுதுபோக்கு மற்றும் ஆர்வங்கள் ஆகும்